ஹலோ நான் அபிதா பேசுறங்க வடமொழி ரெஸ்டாரெண்டா நான் வந்து ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் என்னோட தம்பி பிறந்த நாளுக்காக நூறு பேருக்கான அளவு நான் சாப்பாடு நான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் கிரேவி மட்டன் ரைஸ் இதை எல்லாமே நான் ஆர்ட்ரு கொடுத்துட்ருந்தேன் இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எக்ஸ்டாவும் ஆர்ட்ரு கொடுக்க போகிறேன் சப்பாத்தி மற்றும் இரண்டு நாண்னுக்கு கேட்யிருக்கேன் சப்பாத்தி வந்து எனக்கு அதிகமாகவும் வேணும் இப்போ நான் கொடுத்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நூறு பேர் சாப்படற மாதிரி எனக்கு ஒரு ஐம்பது சப்பாத்தி எடுத்துகிட்டு வர முடியுமா இது மட்டும் இல்லாமல் உங்கள் எனக்கு வந்து கேக்கு வேணும் பிறந்த நாளுக்காக வெட்டுறத்துக்காக எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் எனக்கு ஒரு மூணு கேஜி வேணும் இது சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர முடியுமா